டீ இருக்கு பிஸ்கட் இருக்கு வடை இருக்கு என்ன வேணும் ஆ இருக்கு காஃபி இருக்கு எத்தனை காஃபி வேணும் ஆ வேறு ஆ சரி என்ன வடை வேணும் ஆ இருக்கு ஆ சரி பார்சல்ன்னா அஞ்சுருவா எக்ஸ்ட்ரா வரும் க்ளாஸ் டீன்னா அஞ்சுருவா கம்மியாக வரும்

ஆ சரி ம் இந்தாங்க அவங்களுக்கு காஃபி பொடி இந்த பக்கத்தில் இருக்க ஸ்டோரில் அந்த ஸ்டோரில் தான் நம்ம ஹோல் சேலாக கொடுத்துருவாங்க ஆ நல் நல்லா போது பக்கத்தில் இங்கே க காலேஜ் இருக்குல அதனால் வந்து நல்லா போகுது ம் ஆ நல்லா சேல்ஸ் ஆகும் இங்கே காலேஜ்ஜி பக்கத்துலையே ஸ்கூலு எல்லாமே இருக்குல கோவில் எல்லாமே இருக்கு அதனால் இது வந்து கொஞ்சம் இது மெயினான ஏரியான்றதுனால நல்லா சேல்ஸ் ஆகும்

ஆ சரி சரி இது வந்து மெயினான ஏரியான்றதுனால நல்லா ஓடும் ஆ வருவாங்க அக்கா ந இங்கே வச்சா நல்லா வரும் ஓடும் உங்க உங்க பழைய பாக்கி இன்னும் மிச்சம் இருக்கு அக்கா முன்னூறுரூவா இருக்கு அது க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்றீங்களா இல்லை பழைய பாக்கி இருக்கு முன்னூறுரூவா தான் வருது கணக்கு எழுதி வச்சுருக்கோம்ல

ஆ சரிங்க ஆ சரி இப்போ வந்து நூறுரூவா நூறுவாங்க ஆ சரிங்க அக்கா மொத்தம் நானூறுரூவா இருக்கு வித்தியாசம் ம்